இது வந்து நீச்சல் விளை நீச்சல் அப்படின்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனு இல்லை பட் அதை வந்து பெருசாக ஒன்று கற்றுகிட்டது இல்லை இந்த சின்ன வயசில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நீச்சல் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொளத்தில் விளையாடும்போது அந்த மாதிரி விஷியத்தில் வந்து நீச்சல் அடிக்கலாம் அப்படின்ற கற்றுகிட்டது மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்றதுல வந்து கிரிக்கெட் பெருசாக நான் விளையாண்டதில்ல கிரிக்கெட் விளையாட்றது அதே மாரி தான் ஆனால் கிரிக்கெட் பார்க்குறதுன்றது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷியம் எல்லாமே வேர்ல்டு கப்பு ஐபிஎல் இந்த மாதிரி எந்த கிரிக்கெட் நடந்தாலும் அதை பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்லையே பசங்க இல்லை ஸ்ட்ரீட்டில் பசங்க விள்ளாட்றாங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விள்ளாடுவாங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாபியாக இருக்கும் ஈவினிங் வராங்க அப்படின்னாலுமே கிரிக்கெட் விள்ளாடனுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி அவங்க கிரிக்கெட் விளையாட்றதை பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மலையேற்றம் அப்படின்றதுல மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னா நாங்கள் காலேஜ் படிச்ச டைம்மில் வந்து எங்களுக்கு வந்து செஞ்சி ஃபோர்ட் கூட்ரு போவாங்க எதுக்காக அப்படின்னா நாங்கள் படிச்சதில் வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை கூட்ரு போவாங்க அந்த டைம்மில் அங்கே போறப்போ வந்து இந்த செஞ்சி ஃபோர்ட் வந்து எனக்கு நிறையா ஹில்ஸ் ஸ்டேஷன் கூட்ரு போய் அந்த மாதிரி இதல்லாம் கூட்ரு போவாங்க மலையேற்றம் பண்ணுறதுக்காக ஆனால் வந்து இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அப்படின்னா கீழேர்ந்து பார்க்கம்போது இவ்வளதான் அப்படின்னு போய்விட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இவ்வளதான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனாக அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வக்கிறாமாதிரி இருக்கும் இந்த ஃபோர்ட்டில் ஏறி முடிக்கிறது ஏன்னா அதில் இடையில இடையில வேறு நிறையா குரங்குகளோட சேட்டை வேறு இருக்கும் அதுவும் இல்லாமல் அதல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு போய்விட்டு கொஞ்ச தூரத்தில் பார்த்தாலுமே இவ்ளோ தான் வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்குறது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஏறி ஆனால் அந்த இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே மேலே போனதுக்கப்றம் நிறையா விஷயங்கள் அந்த மன்னர்கள் வந்து எப்படியெல்லான் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான திங்ஸ் வந்து அங்கே இருக்கும் அங்கேர்ந்து பார்க்கும்போது கீழே போகறவுங்களா சின்ன சின்ன கார் மாதிரி சின்ன சின்ன இந்த பொம்மை கார்லாம் இருக்குல்ல பொம்மை காரு மனுஷங்கலாம் சும்மா கயிறில் புடிச்சு நடந்து போகறாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அது ஹைட்டு பட் கீழேர்ந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ஹைட்ல தான் அது இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு இது தான் அந்த ஃபோர்ட்டு ஸோ மலையேற்றன்றது ஒரு அவ்வளோ ஈஸி இல்லை பட் நம்மளோட ஹெல்த் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்ச நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்